தேர்தல் என்றாலே சிரமங்கள் மட்டுமே நான் சந்திச்சிருக்கேன் ஏன்னு பார்த்திங்கனா நிற்க நேரம் இருக்காது டெய்லியும் பார்த்திங்கனா இந்த போஸ்ட்டு எடுத்து ஒட்டிக்கின்னு ஆட்டோவில் டெய்லியும் பிரச்சாரம் பண்ணிக்கின்னு இருப்பாங்க நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு பக்கம் மாமா ஓட்டு போடு இன்னொரு பக்கம் மச்சான் ஓட்டு போடு அப்படின்ட்டு ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு ரெண்டு பக்கம் மன உளைச்சலுக்கு கொண்டு வந்துடுவாங்க இதனால நிறைய டைம் மனசுக்கு சஞ்சனங்கள் நிறைய உண்டாகிருக்கு தேர்தலும் போது லைனில் நிற்கணும் காலையிலேயே ஏழு மணிக்கு போனால் பன்னெண்டு மணி வரையும் லைனில் நிற்க விடுவாங்க நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது கட்சிக்காரன் ஒரு பக்கம் எனக்கு ஓட்டு போடு சைடில் வந்து ஒருத்தன் எனக்கு ஓட்டு போடு என் கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்னு ஒரு பக்கம் சாகடிப்பாங்க இது நம்மளுக்கு ரொம்ப பேஜாராக இருக்கும் என்ன பண்ண தெரியாமல் எதோ கஷ்டப்பட்டு எதுன்னா ஒன்னு போட்டு வந்துடுவோம் நாங்கள்